ஈரோடு மாவட்டத்தில் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களோட விருப்பங்கள் எப்படி இருக்குதுனு பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி தனி ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்போ அதேமாதிரி தான் கிடச்சிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே இப்போ கிராமத்திலையும் சரி சிட்டிலையும் சரி மக்களோட விருப்பத்துக்கு தகுந்தமாதிரி தான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துகிட்ருக்கு இப்போ ரியல் எஸ்டேட்டில் கூட கிராமத்திலையும் சரி நகரத்துலையும் சரி சும்மா இருக்கிற இடத்தை வந்து ரியல் எஸ்டேட்டாக போட்டு விற்க ஆரமிச்சுட்டாங்க இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் யூஸ் ஃபுல்லாக தான் இருக்குது அப்புறம் வந்து யாருக்குமே வீடு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் வீடு இருக்குது ஏழையா இருக்கிறவங்களுக்கும் சரி பணக்காரவங்களாக இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே வீடு இருக்குது அப்புறம் வந்து வீட்டோடு ஒரு சின்ன வீட்டோடய வாடகை அப்படின்னு பார்த்தோம்னா கூட அது மூவாயிரத்துக்குள்ளே தான் வருது அதைவிட அதிகமாக போவதுக்கு சேன்ஸே கிடையாது அது வந்து மத்த மாவட்டத்தோடு கம்ப்பேர் பண்ணும்போது ஈரோடு மாவட்டத்தில் வந்து வீட்டோடய வாடகை கம்மியாகதான் இருக்குது அப்புறம் ஒர்க் போகிற இடத்துக்கும் சரி காலேஜு ஸ்கூலு போகிற இடத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு வசதி வந்து போதுமானதாக தான் இருக்குது